நான் சுற்றுலாவுக்கு போனேன் நான் டெல்லிக்கு சுற்றுலாவுக்கு போனேன் ரயிலில் போனேன் அப்போது என் எனக்கு முன்னாடி உட்காந்து இருக்கிறவுங்கள்ட்ட நான் பேசினேன் அவங்களும் கேட்டாங்க நீங்கள் எந்த ஊர் எந்த ஸ்டேட்டுன்னு நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் அப்புறம் அவங்கெல்லாம் ஹிந்திகாரங்க அந்த அந்த ஒரு பெண் வந்து சொன்னாங்க நீங்கள் எங்கேயிருந்து எப்படி வந்திங்க உங்க பயணம் எப்படி இருந்துச்சு நீங்கள் எங்கே போய் சுற்றிப் பார்க்கறிங்கன்ட்டு நாங்கள் டெல்லிக்கு போய் அங்க ரெட்ஃபவுன்ட் இடத்தில் நாங்கள் போய் அந்த சுற்றுலா பயணத்தை பார்த்து கொண்டு வந்தோம் ரொம்ப நல்லா பேசுனாங்க அந்த அந்த இருக்கிற அங்கே மக்கள் வந்து நல்லா பேசினாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நான் போய் அங்க போய் சுற்றி வந்தது எல்லாம் அவ்வளோதான் நான் சொன்னது